எங்கள் வா வீட்டில் ஆடு மாடு ரெண்டுமே வளர்க்குறோம் அதுக்கு அரசு பல திட்டங்கள் மானியம் போன்ற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வருது உள்நாட்டில் பெறப்பட்ட ஆர்கானிக் ம ஆர்கானிக் பொருட்கள் அப்புறம் பல பொருட்களும் இதேமாதிரி தராங்க மானியம் மாச மாசம் ரெண்டாயருபா மூவாயர ருபா தராங்க இந்த ஆடு மாடு வளர்க்கவே அவ்வளோதூரம் தராங்க ஆடு மாடு வளர்க்கறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அதை திருப்பி ஓட்டிகிட்டு வரணும் அதை அதுக்கு புல்லு தழை எல்லாதையும் வெட்டி போடணும் அதுக்கு பால் கறக்கணும் பால் கறந்து அது அது நிறைய பால் தரும் அது எனக் குறுந் கறந்து அதை கன்றுக்குட்டிக்கு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் குடிப்போம் அதனால் வா வியாபாரிகளெலாம் வியாபாரம் பண்ணலாம் பால் வச்சு நல்ல காசு தான் கிடைக்கும் மாடு ஆடு ரெண்டுமே நல்ல காசு தான் அதை நல்ல வியாபாரம் பண்ணலாம் எனக்கு மாடுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடு ஆடு ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் மாடுன்னா அது காமதேனு என் காமதேனு அது போன்ற மாடுலாம் இருக்குது எனக்கு மாடு ஆடு வளர்ப்பது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அரசு நிறையத் திட்டங்கள் ஒதுக்கி வைக்கிறது அதுக்கு நன்றி சொல்கின்றேன்